கால்நடை வளர்ப்பு மூலம் விவசாயிகள் வந்து ஒரு நன்மை அடைகிறாங்க மாடு வளர்க்குறது மூலிமா மாட்டின் பால் கறக்கிறது மூலிமா அதில் வந்து ஒரு வருமானம் ஈட்டுறாங்க அந்த வருமானத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு விவசாயி காடு வச்சிருந்தாகன்னா அந்த காட்டில் தேவையா அவங்களுக்கு தேவையான பொருளில் விளைச்சல் செஞ்சு சப்போஸ் சோளம் கம்பு நெல்லு இது போன்ற பொருளை வந்து அவங்க விளைச்சல் செய்து விவசாயிகள் அதை வந்து எ அறுவடை செஞ்சு அதை விற்பனை செஞ்சதுக்கு அப்புறமா தேவையில்லாத தட்டு தேவையில்லாத சோளம் மூலிமா அவங்க மாட்டுக்கு அதை வந்து தீவனமாக யூஸ் பண்ணி அதன் மூலிமா வந்து ஒரு வருமானம் ஈட்டுறாங்க விவசாயிகள் இது மூலிமா வந்து மக்கள் வந்து அதிக நன்மை அடைகிறாங்க கால்நடை வளர்ப்பு மூலிமா பாலும் கூடோ அதிகமாக வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ஃபாரினுக்கு அது மூலிமா விவசாயிகள் வந்து ஒரு வருமானம் ஈட்டுறாங்க